ஹலோ சொல்லுங்க யாரு நல்லா கே புரியலை சொ நல்லா சொல்லுங்கள் அ ஆமாங்க சொல்லுங்கள் மேடம் அ சொல்லுங்கள் மேடம்

ஆமாம்

என்ன ப்ராப்ளம்

ஆமாம் இப்போ இது வரைக்கும் கால் வலிக்கு மாத்திரை எடுத்தீர்கள்ல அதனால் ஏதாவது வேறு ஒன்றும் ஃபால்ட் இல்லையே மற்றபடி கால் வலிலாம் நல்லாயிருக்குங்ளா

இது வரைக்கும் ஏதா மாத்திரை எடுத்துகிட்டுருக்கிங்ளா பீபி ஷுகருக்கு அப்டிங்களா பீபிக்கு மட்டும் எடுக்கலை ஷுகருக்கு எடுத்துருக்கீங்க அந்த பழைய மாத்திரை ஷுகர் மாத்திரை பழைய மாத்திரை பேர் உங்களுக்கு தெரியும்களா அ அது மாத்திரை என்ன போடறீங்க ஷுகர் கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்குங்களா பீபி எவ்வளோருக்கு இப்போ அப்படிங்களா சரி அது ஒன்றும்

அ அ அ அ சரி சரி சரி அது சுகர் மாத்திரையோட இன்னொரு மாத்திரை சேர்த்து தரேன் அதை போட்டுக்கொங்க பி பீபி வந்து நீங்கள் ரொம்ப ரைஸ் இல்லைங்கிறீங்க லைட்டாதான் ரைஸ் ஆகியிருக்குங்கிறீங்க சாப்பாட்டில் ஃபுட்லியே கரெக்ட் பண்ணிக்கலாம் மாத்திரை எடுத்தால் அது லைஃப் டைம் எடுக்கிற மாரிருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறிங்க சாப்பாட்டில் வந்து உப்பு கொஞ்சம் குறச்சுக்குங்க இந்த எண்ணெய் எண்ணெயில் பொரித்தது அதெல்லாம் சாப்பிட கூடாது ஓகேங்களா உப்பு ஆல்ரெடி எல்லாத்திலையுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க என்வியெலாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்கள் சாப்பிடுங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லலை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்கள் உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ குறச்சுக்கிறிங்களோ அவ்வளோக்கவ்ளோ இது வந்து பீபி ரைஸ் ஆகாது சாப்பாட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் நான் இப்போ சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் மாத்திரை நான் இன்னொரு மாத்திரை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த மாத்திரைய வாங்கிக்கிட்டு நீங்க ரெடி பண்ணுங்கள் சாப்பிடுட்டு ஒரு பாஞ்சு நாளு கழிச்சு ஒரு செக் அப் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கிட்டு நம்ப பண்ணிக்கலாம் ஓகே வேற ஒன்னும் இல்லிங்களே சரி ஆ சரி ஓகே நீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க மேடம் ஓகே ஓகே தேங்க்